சீர்காழி கோவிந்தன் பாடல் நேர்லேயே கேட்டிருக்குறேன் அவர் பாடல் எங்கே போய் இறங்கி நடந்தாலும் ரசித்து கேட்பேன் ரெக்கார்ட் பண்ணியும் கேட்டுக்கிட்டிருக்கேன் அவருடைய பாடல் வந்து என்ன அதாவது பக்தி பரவசமாக இருக்கும் அதாவது மனதுக்கு அமைதி கிடைக்கும் நேரில் பார்த்தப்பவே அப்படியே மனம் உருகிற மாதிரி தான் இருக்கும் பாட்டு கேட்க கேட்க இதாக இருக்கும் பூரா முருகன் பாடல் தான் அதிகபட்சம் பாடுவார் நல்லாயிருக்கும் அம்மன் பாடல் பாடுவார் எல்லாம் கேட்டிருக்கேன் நல்ல விசேஷமா இருக்கும் அதே வருங்காலங்களில் இனிமேல் பாடுறதெல்லாம் தெய்வ கு பாடல்களை தான் எனக்கும் பிடிக்கும் மற்றதெல்லாம் இப்போ இருக்கிற பாடலெல்லாம் ஒன்றும் சரியில்லை நமக்கு பிடிக்கிறதில்ல தெய்வ பாடல்களை என்ன யார் கேட்டாலும் கேபி சுந்தராம்பாள் பாடியிருக்குறாங்க அந்தம்மா அது கட்டைக்குரல் இருந்தாலும் நல்லா கனிர்னு கு கேட்கறனால ரொம்ப ரொம்ப இதாயிருக்கும் வர்ற காலத்தில் இனிமேல் இது அந்த மாதிரி பாடகிறக்கலாம் ஆள் இல்லை இவக பாடுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம நம்ம காலம் இருக்கவரைக்கும் கேட்கறக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சா அதே ஆண்டது சந்தோஷம் வேறு எதுக்கு பார்க்கறது அந்த அம்மா பாடல் தான் நல்லாயிருக்குது இவருது சீர்காழிதும் நல்லாயிருக்குது